ஆரோக்கியமாக வச்சிக்கணுன்னா நம்ம வந்து டெய்லி காலையில் சீக்கிரமாக ஏழுந்திரிச்சி கண்டிப்பாக வாக்கிங் பண்ணணும் ப்ளஸ் நல்ல யூத்தாக இருக்கிற எல்லா இளைஞர்களும் நல்லா என்ன பண்ணும் நல்லா ஓடணும் முக்கியமாக வாக்கிங் வந்து எல்லாத்துக்கும் முப்பத்தஞ்சி வயசுக்கு மேல இருக்கிற எல்லாரும் கண்டிப்பாக ஃபாலோவ் பண்ணணும் அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல உடல் ஆரோக்கியத்தை தருது அதை மாதிரி இந்த ஜாக்கிங் வாக்கிங் அந்த மாதிரி பண்ணுறதோட சேர்த்து சாப்பாட்டு முறையையும் கொஞ்சம் மாத்திக்கணும் அது வந்து ரொம்ப முக்கியமான உடல் ஆரோக்கியத்துக்கு பெரிய பங்காக இருக்குது அது இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வராத நோயே கிடையாது அதனால எல்லோரும் என்ன பண்ணணும் நம்ம உடல் ஆரோக்கியமாக வச்சிக்கறது ரொம்ப முக்கியமான ஒன்னா ஆகிருச்சி இன்றைய காலக்கட்டத்தில் துரித உணவுகள் மற்ற எல்லா உணவும் என்னனமோ ஃபாஸ்ட்டு ஃபுட்டு என்னென்னமோ வந்துடுச்சி ஆனால் இன்றைக்கி அது தான் மக்களும் விரும்புகிறாங்க நம்ம மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாம் அதான் சாப்புடுறாங்க அதுக்கு நமக்கு என்ன பண்ணணும் அதுக்கு நம்ம சரி ஓகே ஒரு வேளை அதை சாப்புட்டாலும் பரவாயில்ல ஆனால் சாப்பிட கூடாத முத விஷியம் அந்த சப்போஸ் அத சாப்புட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல உடற்பயிற்சி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் அளவாக எடுத்துக்கணும் முக்கியமாக என்னது காலையில் ஒரு ஒன்னவர் கண்டிப்பாக நடக்கணும் காலையில் ஒன்னவர் நடந்தால் தான் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு வெயர்வை வெளியில் வர்ற அளவுக்கு நடந்தம்னா அது நல்லா இருக்கும் சரியான முறையில் தண்ணியை குடிக்கணும் ஓடுறது ரொம்ப முக்கியம் ஓட முடியாதவங்க ஜாக்கிங் பண்ணலாம் பொறுமையாக ஓடுறது தான் ஜாக்கிங்கு அதுவும் முடியலியா பேசாமல் வாக்கிங் பண்ணலாம் வாக்கிங் பண்ணி உடலை நல்லா ஆரோக்கியமாக பார்த்துக்கலாம் முக்கியமாக நான் என்ன பண்ணுறேன்னா டெய்லி காலையில் ஏழுந்திரிச்சி காலையில் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் போயிட்டு கிளம்பி கிரவுண்டு போனோம்னா ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபை செவன் ஓ கிளாக் வரையிலும் நடந்துட்டு அப்படியே ஜாக்கிங் இல்லை வாக்கிங் ஒன்லி வாக்கிங் தான் வாக்கிங் பண்ணிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஸ்ட்ரெட்சிங் எக்சசைஸ்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வருவேன் அதே மாதிரி சாயந்திர டைமில் என்ன பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் மறுபடியும் டைம் கிடச்சிச்சின்னா ஒரு ஆஃபனவர் கண்டிப்பாக வாக்கிங் ஜா வாக்கிங் பண்ணுவேன் நல்ல தொடர்ந்து எல்லாரும் இதை ஃபாலோவ் பண்ணணும் அத நமக்கு உடலுக்கு பெரிய ஒரு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குறதுக்கு வாக்கிங் இன்றைக்கி இன்றியமையாதாக ஆகிருச்சி அதனால நம்ம எல்லோரும் என்ன பண்ணும் அதை ஃபாலோவ் பண்ணுறது நல்லது என்னோட மெயினானது வாக்கிங் ஸ்கிப்பிங் கத்துகிட்டால் ஸ்கிப்பிங் பண்ணலாம் அது எல்லோரும் பண்ணலாம் உடம்பு ஃபிட்னெஸாக இருந்துச்சுன்னா எல்லோரும் பண்ணலாம்